அந்த காலத்தில் நாங்கள் மாடு வளர்த்த போது எதனால் மாடுக்கு மடிகிக்கும் எதனால் மா வாவு மாடுக்கு எதனால் தொந்தரவு எதனால் காய்ச்சலு அம்மா கிம்மா வந்தால் எதனால் தொந்தரவு இருந்தால் அந்த காலத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த சோற்றுக் கற்றால இல்லைன்னா அந்த அந்த தழைக மூலிகை அந்த சித்த வைதீக தழையெல்லாம் அரைச்சி இந்த வேப்பந்தலையெல்லாம் அரைச்சி வெ வைப்போம் அந்த அம்மை வந்தால் அது நல்ல குணமாகும் அப்போ இந்த காலத்தில் டாக்டரை அழைச்சின்னு வந்தால் தான் அது குணமாகுது அந்த காலத்துனுடைய இது இது இப்போ இந்த சில நாட்டு வைத்தியம் நல்லா கேட்கும் அந்த காலத்தில் இப்போ வந்து இங்கிலீஸ் மருந்து வந்து டாக்டர் வந்து அதை போட்டால் தான் நல்லா கேட்குது